நான் ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாவேன் என்னுடைய சொந்த ஊர் பேர்பெரியான் குப்பம் கடலூர் டிஸ்டிக் பண்ரூட்டி தாலுக் என்னுடைய பின்கோடு நம்பர் சிக்ஸ் நாட் சவன் எய்ட் நாட் ஃபைவ் நான் ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்கின்ற ஒரு பெண்ணாவேன் எனக்கு மிகவும் பிடித்த ஸ்நாக்ஸ் ஐஸ்க்ரீம் நான் என்னை யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அதை என்னால் தாங்க இயலாது அதனால் அ உடனே அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் காலையிலும் மாலையிலும் தினமும் அதிகாலையில் எழுந்து நான் படிப்பேன் அம்மாவுக்கு வேலை செய்து கொடுத்து உதவுவேன் எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வென்றால் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த விழாவினை சிறப்பாக நடத்துவோம் அதில் நாடகங்கள் பாடல்கள் என விளையாட்டுகள் எல்லாம் கலந்து ஒன்று நி ஒன்றான நிகழ்வாக நாங்கள் நடத்துவோம் இதுவே எங்கள் குடும்பத்தின் வழக்கமாகும்